மனிதனால் ஒரு கலை உருவாக்க முடியும் ஆனால் அப் டிஜிட்டல் கலை தான் இப்போ முக்கியமானதாக இருக்குது இப்போ அந்த காலத்தில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதை வந்து இப்போது கல்யாணம் நடந்துச்சுன்னால் அந்த அதே மாதிரியே ஒரு போட்டோகிராஃப் மாதிரி பண்ணி தருவாங்க இப்போது பண்ணுறது அந்த காலத்தில் வந்து சிலையா மட்டும் தான் வைக்க முடியும் இந்த பானை செய்கிறவங்க அந்த குய இந்த குயவர்ங்களெலாம் செய்வாங்க இந்த பானை அதெல்லாம் அந்த குயவர்கள் செய்வாங்க அதே மாதிரி இப்போ வந்து யாரும் அவ்வளோவா பண்ணுறது இல்லை டிஜிட்டல் போட வைச்சு தான் இது டிஜிட்டல் கலையை வைச்சு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ முன்னாடி இறந்தவங்களாம் அழகா அந்த தத்ரூவாதமா அப்படியே அவங்க இருக்கிற மாரியே பண்ணுறாங்கள்ல அந்த டிஜிட்டல் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ற மாரி அவங்க பண்ணுற மாரி நம்மளால பண்ண முடியாது ஏன்னால் ப் அதுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனாலவே அது நம்மளுக்கு மெயினாக எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் அதை நம்ம பண்ண முடியும் இல்லைன்னால் நம்மளா ஒரு தானாக ஒரு ஃபோனை எடுத்து அப்படியே பண்ணிவிட்டு அது வராது ஒரு கேமராவுக்கு எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிணா தான் அது முடியும் ஒரு சின்ன விஷயமா ஒரு சின்ன எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தத்துரூபமாக அது தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் அதை பண்ண முடியும் இல்லைன்னா அது முடியாது